ஹாய் அண்ணா அண்ணா இந்த டைம் ரிக்ஷா ஹாட்டோ ஏதாச்சி கிடைக்குமாங்ணா கிடைக்காதுங்களா இப்போ என்னங்கணா பண்ணுறது ஓ ஈசா ட்ராவல்ஸ் ஆ சரிங்ணா ம் சரிங்ணா ஹலோ ஈசா டேக்ஸுங்களா ஆமாங்க இது மாதிரி தூசூர்லேருந்து ஏரிக்கு ஆஃபோசிட்லருந்து பேசுகிறேங்க ஆமாங்க இல்லைங்க ஒம்பது மணிக்கு ரயில்வே டேஷன் நாமக்கல் போய் பிடிக்கணும் மணியும் எட்டே எட்டே முக்காவாயிருச்சு சீக்கிரம் வாங்க ரொம்ப அர்ஜெண்ட்டுங்க ஆ ஒரு கால் மணிநேரத்துக்குள்ள வந்துடுங்க நானும் கிளம்பி இங்கே கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிடம் ட்ராவல் சீக்கிரம் போய் ட்ரெயினை பிடிச்சிரலாங்க ம் ஆமாங்க ஆ இது மாதிரி தூசூருங்க தூசூர்லேருந்து ஏரிக்கு ஆஃபோசிட்ல கோயில் இருக்குது கோயிலுக்கு பின்னே நம்ம வீடுங்கள் ஆ அங்கே வந்து பிக் பண்ணிக்கோங்க ஆ சரி